நா ஃபர்ஸ்ட் என் சொந்த ஊரான திருவாரூர் மாவட்டத்தை பற்றி பேசறேன் ஆழித்தேருங்கிற இடத்துல ஆழித்தேர் வந்து வருஷத்து ஒரு தாட்டி சித்திரை மாசத்தில் நடக்கும் தொண்ணூத்தாறு உயரம் மூவாயிரத்தி அறுநூறு முன்னூத்தி முன்னூத்தி அறுபது டன் எடை கொண்ட ஆழித்தேர் ஏசியாவின் முதல் பெரிய தேர் என பேர் பேர் எடுத்தது அந்த தேர் நான் இல்லாட்டி சொந்த ஊரை நெனச்சு பெருமைப்படறேன் அந்த தேர் வந்து வருஷம் வருஷம் நடக்கறப்ப ஊரில் யாருமே நடக்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது ஜாதி மதம் இன்றி எந்த வேறுபாடுமே இல்லாமல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தேர் இழுத்துகிட்டு போவாங்க இந்த விஷயத்தில் எல்லோருமே ஒற்றுமையாக இருப்பாங்க ஜாதி மதம் ரிலீஜியன் எதுவுமே முஸ்லீம் இந்து எல்லா எல்லா இன மக்களுமே வருவாங்க எல்லா பசங்களுமே வருவாங்க அதில் எது பார்த்திங்கன்னா கடை ஜேஜேனுருக்கும் அதுக்கு அப்புறம் வந்து அதுக்கு அப்புறம் காரைக்கால் போனோம் காரைக்கால் போனப்ப அங்கே ஒருத்தவங்க சொன்னாங்க காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழானு இப்போது கூட கொண்டாடிகிட்டு இருக்காங்க ஆனால் காரைக்கால் அம்மையாரை பற்றி யாருக்குமே அவ்வளவாக தெரியறது இல்லை காரைக்கால் அம்மையார் வந்து அது வந்து அவங்க காரைக்கால் அம்மையாருங்கிறவங்க வந்து ஒரு நார்மலான ஒரு மனுஷன் ஒரு பொண் அவங்க கல்யாணம் ஆயி இருந்துருக்காங்க அவங்க புருஷன் வந்து ரெண்டு மாம்பழம் எடுத்துட்டு வந்து தந்திருக்காங்க அவங்க வெளியே போய்ட்டு வரப்போ ஒரு மாம்பழம் வந்து துறவி வந்து கேட்டுருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க கொடுத்தோனே அவங்க புருஷன் வந்து இது மாரி மாம்பழம் கேட்டு சாப்பிட கேட்டிருக்காங்க ஒன்று கொடுத்துருக்காங்க இன்னொன்று கேட்டாங்க இன்னொன்று இல்லை கடவுள்கிட்ட வழிபட்டாங்க இது மாதிரி என் புருஷன் இது மாதிரி கேட்கறான் என்கிட்ட இப்போ கொடுக்க ஒரு மாம்பழம் கூட இல்லை எனக்கு வந்து இப்போ மாம்பழம் வேணும் இப்போ நான் என்ன பண்ணுறதுனு எனக்கு தெரிலனு வழிபட்டோன்னே கூட நிறைய மாம்பழம் வந்து கடுது சாமி முன்னாடி இருந்திருக்கு அதை வந்து அவங்க புருஷன் பார்த்துட்டாங்க என்ன இவ்வளோ நேரம் மாங்காய் மாம்பழம் எடுக்க இவ்வளோ நேரமானு சொல்லி உள்ளே வரப்ப மாம்பழம் வரும்போதும் நீ பொண்ணே இல்லை மனுஷியே இல்லை நீ ஏதோ நீ அப்படினு மாதிரி சொல்லி திட்டி துரத்திவுட்டா என் புருஷனே என்ன இது மாதிரி சொன்னவுடனே எனக்கு இந்தமாதிரி வாழவே பிடிக்கல என்ன பேய் அவதாரமா எடுத்திரு நான் ஒன்னோடயே வந்து சேர்துடுறன்னு சொல்லி நதிக்கு போய்ட்டா அந்த மாதிரி புராண புராண கதையை புராண கதையில் இருந்து வந்த இது வருஷம் வருஷம் வருஷம் எல்லா வருஷமே மாங்கனி திருவிழானு ஒரு மாசத்துக்கு நடக்குது அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் எல்லாருக்குமே தெரியும் உலக அதிசயத்தில் வர வேண்டியது ஆனால் உலக அதிசயத்தில் வரலை அந்த காலத்தில் எந்த ஒரு ஆர்க்கிடெக்சரோ டிசைனரோ ஒரு எதுவுமே இல்லாம ஒரு அழகிய மாபெரும் பெரிய தேர் பெரிய கோயில் கட்டி சாதனை படைச்சார் ராஜராஜ சோழன் எத்தனையோ பூகம்பமோ புயலும் வந்து அசையாமல் சாயாமல் அப்படியே இருக்குது அந்த பெரிய கோயில் பெரிய கோயில் கோபுரம் அந்த பெரிய கோபுரம் கோபுரம் மட்டுமே எத்தனையோ டன் அந்த காலத்தில் யானையை வச்சு இழுக்கலாம் அந்த காலத்திலயே யானையை வச்சு அவ்வளோ பெரிய கோயில் யானை மட்டுமே வச்சு அவ்வளோ பெரிய கோயில் கட்றங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இப்போ இருக்கற டெக்னாலஜியை வச்சு கூட அந்த அளவுக்கெலாம் பெரிய கோயிலெலாம் கட்ட முடியாது அந்த அளவுக்கு கட்டியிருக்காங்கன்னா அது ராஜராஜ சோழனோட தெறமை அதுக்கு தகுந்த பேர் வந்து அவங்களுக்கு இன்னும் இருக்குது தஞ்சாவூர்க்கும் சேத்திருக்கு கங்கை கொண்ட ராஜராஜ சோழனோடய பையன் ராஜேந்திர சோழன் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் அதே மாதிரி ஒரு கோயில் கட்டினார் அந்த கோயில் வந்து எங்க அப்பாவோடய பெருமை நான் அளிக்க மாட்டேன் அப்படினு சொல்லி அவர் வந்து அதை விட அதை விட அதிகமாக அவராட்டி கட்ட முடியும் ஆனாலும் எங்கள் அந்த மாதிரி கட்டாமல் அதை அந்த சைசோட சின்னதாகவே தஞ்சாவூர் பெரிய கோயிலோடய மினி மினி ஸ்டேஷன் மாதிரி கட்டியிருக்காங்க ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் அந்த அளவுக்கு ஒற்றுமையா இருந்திருக்காங்க அப்பா அப்பா பிள்ள அந்த மாதிரி ராஜராஜ சோழனோடய அண்ணன் ஆதித்ய கரிகாலன் கல்லணையை கட்டி இப்ப உள்ள விவசாயமெல்லாம் நடக்குதுன்னா அதுதான் காரணம் விவசாயம் நடந்து விவசாயம் நடந்து விவசாயத்தோடய நீர் பாசனம்ங்கிற பஞ்சமே இல்லாமல் கொடுக்குறதுக்கு அந்த கல்லணை தான் காரணம் அப்புறம் மயிலாடுதுறை வந்து மயிலாடுதுறையில் மயிலாடுதுறை பெரிய கோயில் வந்து எம்பெருமான் சிவனோடய மனைவி பார்வதியை தாயார் வந்து மயிலவதாரம் எடுத்து சிவனை வழிபட்டதனால அந்த ஊருக்கு மாயாரம் அந்த மாவட்டத்துக்கு மாயாரம் மாயாவரம் மயிலாடுதுறை எனும் அழைக்கப்படுகிறாக அழைக்கிறாங்க அந்தளவு அதெல்லாம் எனக்கு இப்போ வந்து இப்போ போய்ட்டு ஒரு ஊருக்கு போய்ட்டு சுற்றி பார்த்து தெரிஞ்சிக்கிட்டதனால தான் அதெல்லாம் எனக்கு தெரியும் தெரியுது தரங்கம்பாடியில் வந்து அதுமாதிரி தரங்கம்பாடி போனோம் பீச்சுக்கு நார்மலா பீச்சுக்கு போணும்னு தான் போனேன் ஆனால் அங்கே கோட்டை இருந்ததை பார்த்துட்டு கோட்டைக்கு உள்ளே போய் பார்த்தா அந்த காலத்தில் பயன்படுத்தின நெல் அரிசி எல்லாமே இன்னும் வச்சுருக்காங்க பதப்படுத்தி நெல் அவங்க பயன்படுத்தின உடைகள் ஆயுதங்கள் போர்கம்பிகள் குதிரைகள் குதிரைக்கு லாடம் கட்டுறது லாடம் மேல மாட்டுறது அந்த கல்வெட்டு அதெல்லாம் பாக்கறப்ப நல்லாயிருந்துச்சி அதெல்லாம் இன்னும் அதெல்லாம் வெளியே இன்னும் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரிலா நான் ஃபர்ஸ்ட் டிராவல் பண்ணிணா தான் இதுலாம் தெரியும் இந்த மாதிரி வெளியே சுத்தறான் வெளிய சுத்தறான் மட்டும் சொன்னால் இப்போ வெளியே சுத்தினதுனால தான் எனக்கு இவ்வளோது தெரிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட நாலு மாவட்டம் அஞ்சு மாவட்டம் கிட்ட எனக்கு தெரிஞ்சிருக்கு என் மாவட்டம் இல்லாமல் அஞ்சு மாவட்டம் அப்படி தெரிஞ்சிருக்கு அந்த அஞ்சு மாவட்டமே எனக்கு ஒரு அண்ணன் தான் சுற்றி காட்டினாங்க அந்த அண்ணன் வந்து எனக்கு இது எல்லாமே சொல்லி கொடுத்து எனக்கு அந்தந்த இடத்துக்கு போறப்பலாம் நல்ல புத்துணர்ச்சியாக பாக்கறப்ப நல்ல மகிழ்ச்சியாக எனக்கு அதுலாம் ஒரு மாதிரி உணர்ச்சி நல்லா தூண்ட்னிச்சு அந்த விஷயத்தில் நான் பெருமைப்படறேன் பார்த்தது